எங்கள் ஸ்கூல்ல பார்த்துட்டிங்கன்னா மா ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவமே கொடுக்குறதில்லை படிப்பு முக்கியந்தான் ஆனால் நம்ம மைண்ட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு கொஞ்சமாவது விளாடனும் அதுக்கு வந்து ஸ்டுடண்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறதில்ல எந்த ஒரு சலுகையும் ஸ்டுடண்ஸுக்கு வரதே இல்லை இந்த கவுர்மெண்ட்டு இதை எப்படி தீர்க்கும்ன்னே தெரியல ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஸ்டுடண்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கல்வி அமைப்பு ரொம்ப நல்லாதான் இருக்குது ஸ்டுடண்ஸுக்கு ரொம்ப நல்லா நல்லாவே படிக்கிறாங்க அந்தமாதிரி படிக்க படிக் படிக்கிறது வேணும் ஆனால் விளையாட்டுக்கு கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் வேணும் இதுக்கு கண்டிப்பாக தீர்வு கொடுக்கணும் இந்த கவுர்மெண்ட் கூடிய சீக்கிரமாவே